ஹாய் மேம் ஐ அம் வெல்கம் டூ திஸ் இன்டர்வியூ மேம் நான் உங்களோட ஃபேன் கேர்ள் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னக்கு உங்கள்கிட்ட பேசுவேன்னு நான் நினச்சி பார்க்கல நான் உங்களோட சாங்ஸ் எல்லாமே நான் நிறைய கேட்பேன் என்னோடய ப்ளே லிஸ்ட் ஃபுல்லாவே உங்கள் சாங்ஸ் தான் இருக்கும் ஒரு நாள் கூட உங்கள் சாங்ஸ் கேட்காம நான் தூங்குனது கிடையாது மேம் அவ்வளோ பிடிக்கும் உங்கள் வாய்ஸ் எல்லாமே சரி உங்கள் இந்த இன்டர்வியூல வந்துட்டு உங்கள்கிட்ட நான் என்ன கேக்கணும்னா உங்களோட நீங்கள் எப்படி டிராவல் பண்ணிருக்கீங்கள் இதெல்லாம் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்கிறிங்களா மேம் ஓகே மேம் ஐயோ அப்பவே இவ்வளோ கஷ்டப்பட்டிங்களா மேம் சரி

அதுக்கப்புறம் நீங்கள் இப்போது ஒரு ஏஜ் ஒரு எய்ட்டின் மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோலாம் எஃபர்ட் போட்டிங்கள் மேம் ஓகே மேம் ஓகே மேம் இன்னொரு விஷியம் வந்துட்டு உங்களுக்கு யாரை பிடிச்சி நீங்கள் வந்துட்டு ஒரு சிங்கர் ஆகலாம்னு ஒரு ஐடியா மேம் எதனால் நீங்கள் சிங்கர் ஆனிங்கள் இப்போது நெக்ஸ்ட்டு உங்கள் ப்ளான் என்ன மேம் நெக்ஸ்ட்டு உங்கள் கரியர்ல நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் எடுத்துவைக்க போகிறிங்க சூப்பர் மேம் நான் எப்பவுமே உங்கள் சாங்ஸ் தான் கேட்பேன் ஸோ நான் அடிக்ட்டே ஆகிட்டேன் மேம் அப்புறம் உங்கள் பர்ஸ்னல் லைஃபை பற்றி சொல்லுங்கள் மேம் உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆகப்போகுது டேட் எதுவுமே சொல்லலை

ஓகே மேம் மறக்காமல் எங்கள்ட்டலாம் சொல்லிடுங்கள் மேம் அனோன்ஸ் பண்ணிங்கனால் ஓகே மேம் தேங்க்யூ மேம் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு